ஹலோ சார் நீங்கள் ட்ராவெல்ஸ் வச்சுருக்கிங்ளா சார் இப்போ நான் கிரிஷ்ணகிரிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் இது நான் அங்கே டேம் போகணும் அது எவ்வளோ காசு ஆகும்ன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் இது லொக்கேஷன் கிரிஷ்ணகிரி தான் சார் ஆமாம் சார் சார் ஸ்ரீபெரும்புதூர் டேம் உங்கள் அதுதான் போக மட்டுமா வரத்துக்குமா சார் போகிறதுக்கு மட்டுமா இல்லை வரத்துக்குமா சார் ஓகே சார் அங்கே போய் டூரிஸ்ட் கைடெல்லாம் இல்லையா சார் இல்லை சார் இப்போ போவது மட்டுமா சார்ஜ்ஜு இல்லை அங்கே டூரிஸ்ட் போய் காட்டி சுற்றி காட்டுறதும் நீங்களேவா இல்லை உங்கள் ஆளுங்களா ஓ ஓ ஓகே சார் சார் நீங்கள் எந்த ட்ராவெல்ஸில் எந்த ட்ராவெல்ஸ் சார் ஓகே சார் ஓகே சார் சார் சார் இல்லை என்ன எந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் வரிங்க கார் ட்ராவெல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் எதாக வச்சுருக்கிங்ளா ஓ ஓகே சார் ஆ ஓகே சார் நோ ப்ராப்லம் ஆ சார் எப்போது சார் ஓகே சார் நீங்கள் வர டைம் கேட்குறீங்ளா ஓகே சார் ஓகே சார் இப்போது கேஷ் பை கேஷ்ஷா இல்லை பே பேடிஎம் ஜீபே அந்த மாதிரி எதாது ட்ரான்ஸாக்ஷன் ஓகே சார் ஓகே சார் ஓ ஓ சார் எப்படி சார் நான் தான் உங்களுக்கு பே பண்ணுறேன் நீங்கள் தான் பார்க்கணும் அது எப்படி எங்கள் கிட்டே கேட்பீங்க சார் அது நானே வண்டியை எடுத்துகிட்டு போய் ஒரு பெட்ரோல் போட்டு போயிடுவேனே சார் எதுக்கு நான் அதை உங்களெலாம் கேட்போம் அப்போ நான் ஃபைவ் ஹண்ட்ரெட் தான் சார் தருவேன் ஓகே சார் சரி சரி வாங்க சார் ஓ ஓகே சார்